கிராமப்புற பெண்கள் வந்து கல்வி கற்பதுக்கும் வேலை செய்யிறதுக்கும் கவுர்மெண்ட்டே வந்து ரெண்டு மூணு ஸ்கீம் வைச்சிருக்கு அதில் ஒன்று பார்த்திங்கனா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து ஒரு ஸ்கீம் இருக்குது தீனு தயால் அந்யோத்யா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் அப்புடின்னா வந்து அதாவது இதுக்குமேலே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து இல்லை நாங்கள் மறுபடியும் சொல்லித்தர்றோம் மூணு மாதம் மூணு மாதம் படிப்பு ஆறு மாதம் படிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம போய் படித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை செஞ்சிக்கலாம் அதுப்போக பார்த்திங்கனா வந்து கிராமப்புற மக்கள் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பெற சமூகத்தை சேர்ந்துருக்கிங்களா அப்புடின்னா வந்து இருக்கேன் இது வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக செயல்பட்டுட்ருக்கு தையல் மிஷின் வந்து வழங்குவது அதுக்கு பயிற்சி கொடுக்குறது துணி தைக்கிறது அந்த மாதிரி நிறையா வந்து அதோடு சார்ந்திருக்கு மற்றபடி வந்து கணக்கு பார்க்குற வேலை அந்த மாதிரி நிறைய வேலைகள வந்து அவங்க சொல்லி தர்றாங்க வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தர்றாங்க பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து ஊக்குவித்து இது பண்ணோம்னா வந்து அவங்க நல்லா இன்னும் செயல்படுவாங்க